எங்கள் ஊரில் செங்கல் மணல் தொழில் ஃபேமஸானது செங்கல் அறுப்பாங்க அதில் எடுத்து வைக்கிறதுக்கு அதில் வெளியே ஊரில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே சா கூலி கொடுப்பாங்க அதனால் செங்கல் மணல் தொழில் உண்டு அப்புறம் மீன் தொழில் பண்ணுவாங்க விடிய இடத்துல கடல்கரையில போய் மீன் எடுத்துட்டு வருவாங்க அந்த மீனை எடுத்து ஏலம் போட்டு விற்பாங்க அந்த மீனை இவங்க வே போய் வாங்கிட்டு வந்து திருக்காட்டில் கொண்டு போய் விற்பாங்க வீட்டில் கடையில் போட்டு விற்பாங்க மீன் யாபாரம் ப போவாங்க அப்புறம் கொத்து வேலைக்கு போவாங்க இந்த கல் அள்ளி போடுறது மண் அள்ளி போடுறது எல்லாமே அந்த வேலைக்குப் போவாங்க அதுக்கப்புறம் தீப்பெட்டி தொழில் தெரியும் துணி தைப்பாங்க நிறைய தொழில்களு இருக்குது இருந்தாலும் எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான தொழில்கள் இந்த தொழிலு ஒரு சின்ன சின்ன கைத்தொழில் மாதிரி வீட்டு உள்ளே மிஷின் போட்டு தையல் அடிக்கிறது தையல் அடிப்பாங்க மற்றபடி எல்லா ஊ எல்லா ஊரோடய ஒரு சத்துணவு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளைங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு தச்சு கேட்பாங்க அது ஒரு ஆர்ட்ரு மாதிரி எடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்பு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு திருப்பு இப்படி கொடுப்பாங்க அதை வாங்கி எல்லோரும் எல்லோரும் அதை தச்சு கொடுப்பாங்க தச்சு கொடுத்தாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு திருப்பு எப்படியும் ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் இப்படி வரும் அது ஒரு சின்ன கைத்தொழில் மாதிரி எங்களுக்குக் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த நைட்டி துணிமணி இதை எடுத்துட்டு வந்து அதை விற்று அதில் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் மின்யாத்திரியோ ஒரு தையல் அடிக்கிறதுலேயோ எங்களுக்கு இந்த ஒரு வருமானம் கிடைக்கும் எல்லா தொழிலோட இது கொஞ்சம் கிடைக்கும் நிறைய தொழில்கள் இருக்குது ஆனால் எல்லாமே தொழிலா நினைக்காம நம்மளுக்கு ஒரு உதவியாக நினச்சு செஞ்சோம்னா மனதுக்கு வேதனையும் இருக்காது வலியும் இருக்காது நல்லா வேலை பார்க்கலாம் அப்புறம் எங்கள் வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் மிச்சப்பட்டுரும் இப்போ ஒரு விசேஷம் வருதுங்களா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்போ இந்துக்களுக்கு ஒரு விசேஷமாக வரும் திருநாள் பெருநாள் பொங்கல் இப்படின்னு வரும்போது எப்படியும் யாபாரம் விற்கிம் தானே ஒரு துணிச்சல்ல எப்போதும் போடுற மாதிரி போட்டேன்னு வைங்க யாபாரம் விக்காது விற்கில அப்படின்னா அதை கொஞ்சம் கிழித்து கருவாடாக்கி அதை துணியில் கட்டி வச்சுருவோம் மறுநாள் காலையில் பார்த்தா அது கருவாடாக ஆகிடும் அதை காய போட்டு வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சப்பிறகு பொங்கல் சோற்றுக்கெல்லாம் அதை வந்து கேட்பாங்க அந்த கருவாடை வச்சு அதுக்கப்புறம் லாபம் பார்ப்போம் இப்படி அந்த தொழில்ல இருக்குது கைத்தொழில் நிறைய இருக்குது என் கைத்தொழில் பண்ணுவோம் அப்புறம் பனை மரத்தில் இருந்து கூழும் கீற்று அந்த கீற்று முடைவாங்க அதில் உள்ள குச்சியை எடுத்து வாரில் தூக்குறதுக்கு வைப்பாங்க வாரில் தூக்குறதுக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஊரை பொருத்தவரைக்கும் யாரும் கை கால் வச்சுட்டு சும்மா இருக்கமாட்டாங்க யாராவது ஒரு சீட்டு போடுறதுக்கு ஒயரு போடுறதுக்கு கூடமாட நின்னுங்கன்னு சொன்னாலும் கூட ஐந்நூறுரூவா சம்பளம் இல்லாமல் போய் நின்னுக்கிடுவாங்க இங்கே பள்ளிக்கூடத்தில் கல்யாண மண்டபத்தில் வேலை நடக்கும் அந்த கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்தம்னா அந்த இலைகள எடுத்து போட தூத்தள்ள அதுக்கு ஒரு ஐந்நூறுரூவா நானூறுரூவா கொடுப்பாங்க அதுக்கு போய் நிற்பாங்க இதெல்லாம் ஒரு கைத்தொழில் மாதிரி போயிடுவாங்க எல்லோரும் ரெண்டு நாள் சாப்பாடு தருவாங்க சாப்பாடு தந்துவிட்டு அதுவும் ஐந்நூறுரூவா கொடுக்கும் போது அதுவும் மிச்சம்தானே நம்மளுக்கு வேண்டிய சாப்பாடு தான் தருவாங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் போயிடுவாங்க நிறைய தொழில்கள்லாம் இருக்குது ஆனால் இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு தொழில்னா தீப்பெட்டி தொழில் வந்து நின்றுப் போச்சு நல்லா ஒட்டுவோம் வாரந்தோறும் கிடைக்கும் இப்போ அந்த தொழில் நின்றுப் போச்சு அது மாத்திரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கெடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் படித்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள்லாம் தொழிலும் பண்ணுவாங்க படித்துட்டே இருக்கும்போது இடையில வந்து யாராவது இப்படி செய்யணும் வருவிங்களா கூலித்தரேன் சொன்னோம்னா ஒரு செங்கல் எடுத்து போடுவாங்க ஒரு கதவை செதுக்கிட்டு இருக்கும் போது கூடமாட எடுத்து கொடுக்கவோ இப்படி கூப்பிட்டாங்கன்னா அது போவாங்க அது ஒரு தொழிலு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அது பிள்ளைங்க படிப்பிறதுக்கு அதுக்குப் போவாங்க அதுக்கப்புறம் என்னோட மகளோட மாப்பிளெல்லாம் படிக்கவே இல்லை படிப்பறிவே இல்லை அப்படிங்க போது அவனுக்கு வந்து எதாவது தொழில் பண்ணாதானே அவங்க வீட்டு குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்கு காண்டி தச்சு வேலை கற்றுக்கிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து இருந்தாலும் அவங்க வந்து என்ன வேலை பார்க்குறாங்க தச்சு வேலை கற்றுக்கிட்டாங்க தச்சு வேலை கற்றுக்கிட்டு இப்போது அவர் சீட்டு போட ஒரு பனங்கட்டை இதாக்க செதுக்க ஒரு கதவு செய்ய ஒரு நெலை விட ஃபுல்லாக அந்த தொழில் தான் கற்றுருக்காங்க யாரும் மரப்பீரோ கேட்டாங்கன்னால் அந்த மரப்பீரோ செதுக்கி செய்ய இந்த திறமைகள்லாம் அவங்கள்கிட்ட இருந்ததுனால் அவங்க அந்த தொழில் பண்ணுவாங்க யாரும் கூப்பிட்டு வேறே எதாவது வேலை இருக்குது செய்கிறிங்களா இன்றைக்கி லீவ் தானே அப்படின் சொல்லி கேட்டாங்கன்னால் அந்த வேலைக்குப் போவாங்க ஆனால் பெரும்பாலும் உடம்பு அசைஞ்சி வேலை பார்த்தா எல்லாமே தொழில் நடக்கும் தொழிலும் கிடைக்கும் அதேமாரி தான் நம்மளும் கொஞ்ச தொழிலோட வாழலாம் அந்த பணம் காசு இருந்துச்சுன்னால் கொஞ்சம் வட்டிக்கு வாசி யார்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்ன அதனால் எல்லோரும் தொழில் பண்ணுங்கள் என்ன நாங்களும் இப்போ தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வீட்டில் இருக்கேன் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து என்னோடய மீன் யாபாரம் இருக்காது என்னோடய வீட்டுக்கு வந்து கேட்பாங்க கருவாடு மீன் இருக்கா அப்படின் கேட்பாங்க அதனால் மிச்ச மீதி கிடக்குறத பொருளில் கருவாடாக வச்சுக்கிச்சுருப்பேன் அந்த கருவாடை வந்து கேட்பாங்க கொடுப்பேன் அப்போ அதில் ஒரு வருமானம் கிடைக்கும் எங்களுக்கு நான் அந்த தொழில் பண்ணுவேன் சும்மா இருக்கமாட்டேன் யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னம்னா இந்த கு கொத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல விடிய கிடக்குற மண்ணை காண்ட்ரெக்டாக பேசுவேன் எனக்கு ரெண்டாயிரருபா தாங்க மற்ற கொத்தனார் வந்து பேசி அள்ளி போட்டாருன்னால் ஐயாயிரருபா கொ குறையாம கேட்பான் அதில் பாதி காசு தாங்க நாங்கள் செஞ்சுடுவோம் அப்படின்போம் இப்போ உடனே எங்கிட்ட தந்துடுவாங்க அதனால் அதை வாங்கி நாங்கள் அள்ளி தட்டுவோம் தட்டுனோடனே தந்துடுவாங்க என்ன எங்கள் குடும்பங்களில் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த தொழில பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் என்ன கையில் தந்துடுதாங்கள்ல கூலியை அப்படின்கறதுக்காண்டி அந்த வேலைய கூட வா உடம்பை சு வலிக்கு வலிக்கிலை அப்படின்னு நினைக்க மாட்டோம் அந்த தொழில பண்ணுவோம் அதனால் நீங்களும் அதேமாதிரி தொழில் பண்ணுங்கள் சரியா எதையுமே கஷ்டமா நினைக்காதிங்க